தமிழ்நாட்டில் நலிந்த பின்தங்கிய சமூக மத்தியில் உயர்கல்வி ஊக்குவிக்க என்ன திட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஊரில் வந்து ஒதுக்கி வெக்கப்பட்டவங்க இந்த மாதிரி ஏழையாக இருக்கவங்க பணக்காரங்களா இல்லாமல் ஒரு வசதிக்கு கீழே இருக்கறவங்க அவங்களுக்குளா வந்து கல்வியறிவு இல்லாமல் அவங்க வந்து படிக்க வைக்க ஆள் இல்லாமல் இருக்காங்க அதே மாரி சமூகத்தில் வந்து இந்த மூடநம்பிக்கைகளை நம்பிக்கிட்டு இருக்கறவங்க அந்த மாதிரி இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிக்க வைக்க ஆள் இல்லாமலும் கல்வியைப் பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லாமலும் இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும் விழிப்புணர்வு முகாம்தான் அமைச்சு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் இது ஒதுக்கிட்டு ஊக்கத்தொகை தனிப்பட்ட வழிகாட்டல் ஊக்கத்தொகை ஊக்கத்தொகை வந்து கொடுக்கலாம் ஏழை மக்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அப்படின்றது கொடுத்து இப்போ வந்து ஊக்க வெச்சு படிக்க வெச்சிட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஓரளவு பாதிக்கு பாதி பணம் கிடைக்கும் மீதி பணம் கிடைக்காது அந்த மாதிரி சுச்வேஷனில் தான் எல்லா மக்களும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறதில் பாதி காசு வந்து கவர்மெண்ட்டே கொடுத்து படிக்க வைக்கிறாங்க அதுதான் ஊக்கத்தொகை அதே மாதிரி வழிகாட்டுதல் வழிகாட்டுதல்னால் இந்த மாதிரி விழிப்புணர்வு அந்த மாதிரி நிறையா ஏற்படுத்தி விழிப்புணர்வு பண்ணி படிக்க வைக்கிறதுக்கு பேர்தான் விழிப்புணர்வு இதுதான் தமிழ்நாட்டில் வந்து நலிந்த பின்தங்கிய மலைவாழ் மக்கள் அப்புறம் ஏழைவாய்ப் ஏழை மக்கள் அந்த மாதிரி இருக்கறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா படிக்க வெச்சிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் எ பிளேஜோன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் கே சி மகேந்திரா எஜிகேஷன் டிரஸ்ட் அண்ட் பி ஐ ஜாம் ஃபவுண்டேஷன் பி ஐ ஜாம் ஃபவுண்டேஷன் மூலமாக அது வந்து படுத்தி பண்ணிட்டு இருக்காங்க ஃபவுண்டேஷன் மூலமாக அவங்க வந்து டிரஸ்டில் வந்து அமௌண்ட் கொடுத்து அமௌண்ட் மூலமாக பண்ணி படிக்க வெச்சிட்டுருக்காங்க